மேம் ஹாய் மேம் மேம் இங்கே ஒர்க் இருக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எங்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு வேலை வேணும் மேம் ஆமாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்றமாதிரி வேலை தெரியும் மேம் நாங்கள் இந்த சிமெண்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அப்புறம் செங்கல் அதுமாதிரி இருக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு கொடுப்போம் மேம் அப்புறம் சிமெண்ட்டு பூசுறது அதுமாதிரி நீங்கள் சொல்லுற வேலையெல்லாம் நாங்கள் செய்வோம் மேம் ஆ மேம் எங்களுக்கு ஓகே மேம் இது நாங்கள் எப்படி மேம் எடுத்துகிட்டு போகறது எங்களுக்கு சேஃப்ட்டிக்கு எதனா தாங்க மேம்

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நாங்கள் அதெலாம் நல்ல படியாக செஞ்சு தந்துடுறோம் மேம் மேம் எங்களுக்கு சம்பளம் மேம் நாங்கள் சாய்ங்காலம் வந்து வாங்கிக்கிறோம் மேம் ஓகே மேம் ம்